நான் ஓடும் போது வந்து இசையெல்லாம் கேட்க மாட்டேன் அந்த ஓடும் போது வந்து நம்ம இன்னைக்கு என்னென்ன செய்யப் போகிறோம் அதை எப்படி செய்யப் போகிறோம் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு குறிக்கோள் தன்னம்பிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரௌண்டில் நான் ஓடுவேன் இன்னைக்கு வந்து இந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் தன்னம்பிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மைண்ட்செட்லேயே வந்து நான் கிரௌண்டில் ஓடிட்டே இருப்பேன் அதே மாதிரி நான் நெனைச்ச மாதிரியே அந்தக் குறிக்கோளில் கரெக்டாக இருப்பேன் அந்தக் குறிக்கோளை வந்து நெனைச்சிக்கிட்டே வந்து கிரௌண்டில் ஓடிட்டே இருப்பேன் நான் எப்பொழுதுமே வந்து எனக்கு இந்த கிரௌண்டில் ஓட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் நெனைச்ச காரியத்தை வந்து நெனைச்ச நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செஞ்சிடுவேன் எந்த மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரௌண்டில் ஓடுறதே வந்து இன்னைக்கு இவ்வளோ நேரம் இந்த விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணப் போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டை வந்து என் மனசுக்குள்ளே நல்லா ஆழமாக வெச்சிக்குவேன் அதனால பார்த்திங்கன்னா நான் வந்து கிரௌண்டில் வந்து ஓடுவேன் நல்ல சிந்தனையாக இருக்கும் நல்லா எனர்ஜெடிக்காக வந்து இந்த கிரௌண்டில் ஓட்றதுனால நமக்கு சிந்திக்கிற திறன் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை எப்படி பண்ணலாம் என்னென்ற முறையெல்லாம் நல்லாவே தெரியும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு வந்து மைண்டு ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னைக்கு செய்யணும் அப்படின்னா காலையில் ஓடும்போதே வந்து அதை முடிவு பண்ணிடுவேன் இப்போ வந்து இதை செய்யப் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மைண்ட்செட்டோடு தான் கிரௌண்டுக்கு ஓடுவேன் நான் கிரௌண்டில் ஓடி நல்லா வந்து எப்பொழுதுமே என் மனசில் என்ன தோணுதோ அந்தக் காரியத்தை நான் கரெக்டாக செஞ்சிடுவேன் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு மட்டும் தான் நான் எப்பொழுதுமே வந்து ஓடுவேன் கிரௌண்டில்